நாங்கள் சிவன் கோயிலுக்குப் போனோம் ரொம்ப ஜாலியாக இருந்துச்சு அப்புறம் மலையெல்லாம் ஏறினோம் ஆனால் அது ரொம்ப தூரமாக இருந்துச்சு சப்க்கேஸ் மாதிரி இருந்தது பட் நல்லா இருந்துச்சு ஃப்ரெண்ட்ஸ் கூடயெல்லாம் போகிறப்ப ஜாலியாக இருந்தது அதுக்கப்புறம் ஸ்நாக்ஸு இதெல்லாம் கொண்டுட்டு போனோம் அப்புறம் ஸ்நாக்ஸ் எல்லாம் சாப்பிட்டு அங்கே குளம் ஏரி அது இதுன்னு இருந்துச்சு அப்புறம் மாற பாறை மேலெல்லாம் நின்றுட்டு செல்ஃபியெல்லாம் எடுத்துகிட்டு செம ஜாலியாக இருந்துச்சு அதுக்கப்புறம் குரங்கு அதெல்லாம் வந்துச்சு ரொம்ப அட்ராஸிட்டி பண்ணுச்சு அதெல்லாம் அப்புறம் அதுக்கு பயந்து ஓடிகிட்டுருந்தோம் அப்புறம் கோயிலுக்கெலாம் கோயிலுக்குள்ளே எல்லாம் போய்கிட்டுருந்தோம் அங்கே வந்து செம சில்லுன்னு இருந்துச்சு அந்த கோயில் கட்டியிருக்குற பாறை இதெல்லாம் செம சில்லுன்னு இருந்தது அதுக்கப்புறம் எல்லாம் சாப்பிட்டு அப்புறமா கீழே இறங்கி வந்துவிட்டோம் அதுக்கப்புறம் நல்லா இருந்துச்சு அப்புறம் திரும்ப போகலான்ட்டு பிளான் பண்ணிவிட்டு இருந்தோம் ஃப்ரெண்ட்ஸ் ஃபுல்லாக சேர்ந்துட்டு அப்புறம் போகலான்னு இருக்கோம் அப்புறம் போவோம் அப்புறம் ஃபிக்ஸ் பண்ணியிருக்கோம் டேட்டை இனிமேல் போவோம்